இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி மிக நல்லா தான் இருக்கிறது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் மிக பெரிய கம்பெனிங்களெலாம் இருக்கிறது டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதில் வந்து ஒரு பத்தாயிரம் பெண்கள் பத்தாயிரம் பேர் பெண்கள் வந்து உள்ளுக்குறிக்கியம் ஒரு கிராமத்தில் வேலை பண்ணுறாங்க ஓலா அது ஓலா கம்பெனி கூட இருக்குது எலக்ட்ரிக் பைக் அது ஊத்தங்கரையில் இருக்குது அங்கே ஒரு ஆறா ஆறாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க அது கொரியன்ஸ் ஷூ கம்பெனி வந்து சாம்பல்பாட்டியில் இருக்குது அதில் ஒரு அஞ்சாயிரம் பேர் மேலே ஒர்க் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம கிருஷ்ணகிரி பகுதியில் பார்த்தா டெல்டா குருபரப்பள்ளியில் வந்து ஒரு ஏழாயிரம் பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதோடய இந்த டிவிஎஸ் கம்பெனி ஓசூர் இதில் வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதேபோல் வந்து டாடா டைட்டானிக்கு வாட்ச் கம்பெனி வந்து ஓசூரில் அதுலேயும் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் அதில் பதினைஞ்சி இருபதாயிரம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க ஷாஹி கார்மெண்ட்ஸ்ஸு வந்து பெண்கள் வந்து மூணாயிரம் பேர் மேலே ஒர்க் பண்ணுறாங்க அது வந்து போல்லாப்பள்ளியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்புறம் இந்த இன்டர்நெட்டு டிஜிட்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குது பேங்கிங்கில் நாம் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய பேங்க் பொருளாதாரம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லா நோட்டுங்கன்னா இல்லாத எல்லாம் முடிச்சுட்டாங்க கவர்மெண்ட்டில் வந்து கேன்சல் ஆயிப்போச்சு அதுலேருந்து இப்போது பொருளாதாரம் வளர்ச்சி பார்த்தா எல்லாம் இப்போ ஆன்லைனில் வந்துபோச்சு இப்போ ஜிபே கூகுள் பே அதில் வருது நாம் கடைகளுக்கு போனால் நாம் போய் வாங்கினோமுனா கூல் ட்ரிங்க்ஸு அது எதாவது நம்ம வாங்கினோம்னா அதுக்கும் ஆன்லைனில் இருக்குது நம்ம ஃபோன்லேயே ஃபோன் பேவில் வந்து நம்ம புக் பண்ணி நாம் ஆன்லைன் அந்த இது கோடு வச்சு நம்ம ஆன்லைனில் நம்ம காசு கட்டிரலாம் அது பணம் ஒரு ஒரு மிக பெரு பொருட்டே கிடையாது அந்த அளவுக்கு இப்போது பொருளாதாரம் வந்து மிக வேகமாக வளர்ச்சி நல்லா வந்துருக்குதுங்க